அண்ணா ஸ்விகி டெலிவரி பாய்ங்களா அண்ணா லாஸ்ட் டைம் சிக்கன் கிரேவி கிரில்லு பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தேங்கண்ணா அப்போவே ரேருன்னு சொன்னிங்கள் அண்ணா அது இப்போ கிடைக்குங்களா ஓகேங்கண்ணா எவ்வளோ ஹவர்ஸுங்கண்ணா ஆகும் கொண்டு வரதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகுங்களா ஓ இனி தான் ரெடி பண்ணி கொண்டு வரணுங்களா சரிங்கண்ணா கொஞ்சம் குயிக்கா கொண்டு வரிங்களா அட்ரஸ் தெரியுங்களாங்கண்ணா அண்ணா அந்த அட்ரஸ் இல்லைங்கண்ணா வேற அட்ரஸ்ஸுங்கண்ணா நோட் பண்ணிக்கிறிங்களா அண்ணா நம்பர் டுவல் காமாச்சி நகர் டிஎன் பாளையம்ங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா கொஞ்சம் குயிக்காக கொண்டு வாங்க ஆ தேங்க்யூங்கண்ணா